நான் உயரத்தை பார்த்து இதுவரைக்கும் பயந்தது இல்லை கொடைகானல்லெலாம் நாங்கள் வந்து குடும்பத்தோடு ஸ லி விடுமுறை நாட்களுக்கு சென்றிருக்கிறோம் அதனால் கொடைக்கானல் மலைக்கு போகும் போது கூட நாங்கள் பயந்தது கிடையாது அதனாலே உயரத்தை பார்க்கும் போது எங்களுக்கு எப்போயுமே பயம் வந்தது கிடையாது உயரத்தைப் உயரத்துக்கு பு போகும் போது நல்லா உடம்பு குளிர்ச்சியாகவும் இருக்கும் மனதுக்கும் ஒரு ம ஆறுதலாக இருக்கும் அதனாலே எனக்கு உயரத்தில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இயற்கை காட்சிகளெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உலகத்தில் உயரமான இடங்களுக்கு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன் ஆனால் அந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு அவ்வளவாக அதிகமாக கெடைச்சது இல்லை தமிழ் நாட்டில் மட்டும்தான் நான் ரெண்டு மூணு மலைகள் பார்த்துருக்கேன் ஏற்காடு கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரியான மலைகளுலும் நான் பார்த்துருக்கேன் வேறு எந்த பெரிய மலைகளிலும் நான் சென்றது கிடையாது குடும்பத்தோடு பயணிக்கும் போது இன்னமும் மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் விடுமுறை நாட்களை நல்லா பொழ்க் பொழுது கழிக்கிறதுக்கு இந்த உயரமான மலைகளுக்கு போகறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்